பசுமையான சுற்றுலாத்தளம் அப்படினா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளை வந்து நாம் வந்து பசுமை சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம்

மேலும் அந்த இடத்துக்கு போகும்போதுவே நமக்கு வந்து ஒரு ஜில்லென்று ஒரு குளிர்காலம் போல் தோன்றும் மேலும் எண்ணற்ற மலைகள் அமைந்து இருக்கின்றன வண்ண வண்ண பூக்கள்களும் அமைந்து இருக்கின்றன மேலும் வருடந்தோறும் தமிழ்நாடு அரசு வண்ண மலர்கள் கண்காட்சி என்று நடைபெறுவது வழக்கம் அவ்வாறு நடைபெறும்போது மலர்களை கொண்டு அழகிய விலங்குகள் பட்டாம்பூச்சிகள் பூக்கள் மேலும் எண்ணற்ற வகையான உருவங்களை தத்ரூபமாகவும் அழகாகவும் செய்திருப்பார் மேலும் கேரளாவும் ஒரு பசுமையான சுற்றுலாவுக்கு மிக எடுத்துக்காட்டு கேரளாவில் வந்து அனைத்து இடங்களுமே மிகவும் பசுமையாக காணப்படும் ஆகையால் கேரளாவும் கொடைக்கானல் ஊட்டி போன்ற இடங்கள் ஆகியவை அனைத்தும் பசுமைக்கு ஒரு சுற்றுலாவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது அதுபோல் பசுமை சுற்றுலா என்பது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் காணப்படும் மன அமைதியையும் தரும் ஆகையால் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே அதைக் கண்டுக்களிப்பதில் ஆர்வம் கொள்வர்